பைக்கிங்க்ல வந்து ரைடிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக யாரும் தே பிடித்தமான வீரர்கள் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ஆக்ட்ரு ரொம்ப பிடிக்கும் அஜித்குமார் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா பைக் ஓட்டுவார் பைக் சாகசம் பண்ணுவார் நான் பைக் வாங்கினதே அவர் தான் அவர் தான் இன்ஸ்ப்ரேஷன் எனக்கெல்லாம் அவரோட பைக் ரைடிங்க்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பைக் ரைடிங் பண்ணும் போது நான் ஒரு சில பேருக்கு உதவுகிறது உதவுகிற அந்த வீடியோ எடுத்துப் போடுறது அப்புறம் வந்து ட்ராஃபிக் ரூல்ஸை சொல்லித் தர்றது வீடியோ மூலயமா யூடியூப்ஸ்ல வந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பிரபலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்கள் நம்ம வந்து சில விஷயங்களை நல்ல கருத்துக்களை பேசும் போது அவங்க நமக்கு நல்லதே நல்லது பண்ணுவாங்கள் அது நல்லது பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம பேசும் போது ரொம்ப பிர பிரபலம் ஆகலாம் நான் இதுமாதிரி பிரபலம் ஆகறதுக்கு விரும்பலை என் ஃபிரண்ட்ஸ் நிறைய பேர் அதுமாதிரி பிரபலம் ஆகணும் விரும்பி மாட்டிக்கிட்டு தேவை இல்லாமல் கேஸ் வாங்குகிறாங்க அதெல்லாம் வந்து சொன்னால் சிரிப்பாக இருக்கும்